ஹலோ ஆ ஹலோ சொல்லுங்கள் யாருங்க சரிங்க ஆ ஓ சரிங்க சரிங்க ஓகேங்க ஓகேங்க சூப்பர்ங்க ஓகேங்க நீங்கள் ஒர்க்கிங் உமனுங்களா இல்லை காலேஜு படிக்கிறீங்களா ஓகேங்க ஓகேங்க கண்டிப்பாகங்க கண்டிப்பாகங்க நம்ம நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிட்டுருக்கறோங்க ஸோ இங்கேயா பல்லடத்தில் வந்து ஃபைவ் இயர்ஸாக நடத்திட்டுருக்கறோம் கா கிட்ஸு கிட்ஸுலருந்து எல்லாருமே இங்கே வந்துட்டுருக்கறாங்க தனி தனி ட்யூட்டர் போட்டுருவோங்க கிட்ஸுக்கு தனியாக தனியாக அதுக்கப்புறம் காலேஜு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்கறாங்க உங்களை மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸும் வந்துட்டுருக்கறாங்கங்க சண்டே ச சாட்டர்டே சண்டேயும் இங்கே வந்து இதாயிட்டுருக்குதுங்க டைமிங் வந்து உங்களுக்கு சே நீங்கள் செவன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லுறீங்க அப்படிங்களா ஏன்னா கொஞ்சம் ட்யூட்டர் கொஞ்சம் அவைளபிள் இருக்க மாட்டாங்க செவனுக்கு மேலே நீங்கள் நடுவில் எதாவுது ஃப்ரீ பண்ணிக்க முடியுமான்னு கொஞ்சம் பாருங்களேன் ஆ வரலாம்ங்க சண்டே வரலாம்ங்க சண்டே இருக்குதுங்க பர் ஹவருக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரேட் சார்ஜு பண்ணுறோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி பேஸ் வந்து கவுண்ட் பண்ண முடியாதுல்லைங்க ஏன்னா நீங்கள் சண்டே மட்டும் தான் வரேன் சொல்லுறீங்களா வீக்லி ஒன் டே வரதுனால நாங்கள் வந்து சண்டே மட்டும் நீங்கள் வரதுனால பர் ஹவருக்குரிய அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்துக்கங்க உங்களுக்கு தனியாக வந்து ட்யூட்ரு வந்து நான் அலாட் பண்ணிகறேங்க அவங்க வந்து உங்களுக்கு அவங்க உங்கள் ஃபோன் நம்பரை நான் அவங்கள்கிட்ட கொடுத்துறேன் நீங்கள் அவங்கள்கிட்ட அவங்க உங்கள்கிட்ட பேசிப்பாங்க அசைன் பண்ணிப்பாங்க ஆ உங்கள் டைமிங் என்னங்கிறதை எப்போ வருவீங்கங்கிறதை ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் முன்னாடியே அவங்கள்கிட்ட சொல்லிவிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆ க கண்டிப்பாகங்க கண்டிப்பாகங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டியுமே சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மூணு பேரை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஆமாம்ங்க

கண்டிப்பாகங்க ஷூயருங்க ஆ க தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க தேங்க்ஸு கண்டிப்பாக கண்டிப்பாகங்க கண்டிப்பாகங்க எல்லாருமே ஆடலாம்ங்க ஸோ இது ஹெல்த் எக்ஸர்சைஸ் தானேங்க அதனால வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டியிட்டு வாங்க சார்ஜ் பண்ணுறது வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டு வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சார்ஜு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க அதனால் அது நம்ம நேரில் என்ன ஏதுன்னு நம்ம பேசிக்கலாங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க நான் உங்களுக்கு ஒரு நம்பர் ட்யூட்டர் நம்பர் அனுப்புறேன் அவங்க வந்து உங்கள்கிட்ட ஃபர்தராக உங்கள்கிட்ட வந்து என்னானன்னு பேசுவாங்க நீங்கள் வந்து என்னன்னு சொல்லி பேசிக்கங்க சரிங்களா வேறு எதாவுது டவுட்ஸு கொரீஸ் எதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னையை கால் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கங்க உங்கள் கிட்ஸு யாராவது இருந்தாங்கன்னாலும் கிட்ஸு பேட்ச்சில் சேர்த்துவுட்லாங்க ஆமாம்ங்க கிட்ஸுக்கும் சொல்லி தருவாங்க காலேஜு இப்போ ஸ்டூடண்ட்ஸுக்கும் சொல்லி தருவோம் ஆமாம்ங்க எல்லாருக்குமே சொல்லி தரோங்க ஏன்னா இது எக்ஸர்சைஸ் பேஸ் தானேங்க டேன்ஸுங்கிறதை விட தாண்டி வந்து ஃபோல்க் டேன்ஸில் உங்களுக்கு மெயின்னான இது வந்து எக்ஸர்சைஸ் தாங்க அதனால் வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே இப்போதைக்கு இம்பார்ட்டணுங்க அதனால் உங்கள் கிட்ஸு சேர்த்துவுட்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸு சேர்த்துவுட்லாங்க கண்டிப்பாகங்க கண்டிப்பாகங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஷூயருங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாங்க உங்களுக்கு ட்யூட்டர் நம்பர் ஒன்று அனுப்புறேன் நீங்கள் ஃபர்தர் எதனா கொஷ்டின்ஸ் வந்து எதுனா நீங்கள் அவங்கள்கிட்ட ஆமாம்ங்க ஆ நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்ஆப் இந்த நம்பர் தானேங்க உங்கள் வாட்ஸ்ஆப் நம்பர் ஆ இந்த நம்பருக்கு நான் இப்போ ஒரு நம்பர் அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாகங்க கண்டிப்பாகங்க கண்டிப்பாகங்க தேங்க் யூங்க தேங்க் யூ ஓகேங்க தேங்க் யூங்க